எங்கூரில் ஆடு ஆட்டு சந்தை மாடு சந்தைலாம் இருக்கு அங்கே தான் ஆடு மாடு எல்லாம் வாங்குவோம் ஒரு ஆடு வந்து கிலோ கணக்கில் தான் வாங்குவோம் அது எப்பிடின்னா ஒரு பன்னெண்டு கிலோ வந்துச்சுனா ஆறாயிருபா ஏழாயிருவான்னு வாங்குவோம் பால் குடிக்கிற குட்டியாக இருந்தால் ரெண்டாயிருபா மூவாயிருவான்னு வாய்ன்ட்டு வருவோம் இது வருசத்துக்கு ஒரு ஒரு ஆடு வந்து ஒரு ரெண்டு குட்டி போடும் அதுக்கு அந்த ரெண்டு குட்டியில் இருந்து தான் நாங்கள் பலிக்கி பலிக்கி ஒரு வருசத்துக்கு பத்து ஆடு இருபது ஆடுன்னு வரும் வரும் மாடு வந்து என்ன சொல்றேன்னா நாங்கள் ஒரு பத்து மாடு வெச்சுருக்கோம் அது பால் கறக்கும் எல்லாம் இது அந்த இதில் இருந்தே நாங்கள் இதுவாக காசு இது பண்ணிக்கிடுவோம் வருசத்துக்கு நாங்கள் ஒரு முப்பதா நாற்பதாயிருவா சம்பாதிப்போம் நாற்பதா நாற்பதாயிரோம் சம்பாதிப்போம் அதுலேந்து நிறையா முதலீடுலாம் எங்களுக்கு வருது நாங்கள் வந்து என்ன சொல்றேன்னா அந்த மாட்டுப்பால்லாம் நாங்கள் இந்த ஆரு கே பண்ணை அது மாதிரி இதுக்கு கொடுத்து காசு நிறையா இது பண்ணிக்கிடுவோம் அது காசு ரெடியாக இது பண்ணிக்கிடுவோம் அதுக்கடுத்து ஆடுகளுக்கு தேவையான தீவனம் எல்லாம் இதில் இருந்து தான் இந்த முதலீட்டிலிருந்தான் நாங்கள் வாங்கிருவோம் ஆனால் இந்த இது ஆடு மாடு வளக்கிறதுனால எங்களுக்கு நிறையா நன்மை கிடைக்கிது அது அது தவிர நாங்கள் கோழியும் வளக்கிறோம் அதில் இருந்து எங்களுக்கு வருசத்துக்கு ஒரு பத்தாயிரருவா எங்களுக்கு நல்லா இது வரும் அதனால இது ஆடு மாடு வளக்கறதுனால எங்களுக்கு நிறையா இது பலன் தருது அதனால எல்லோருமே இதை வளருங்க